ஆண்களும் பெண்களும் சரி சமம் என்ற காலம் உருவாகிவிட்டது இதில் வந்து பெண்கள் ஆண்களோடை படிப்பில் முன்னேற்றம் அதேமாரி வேலைவாய்ப்புகளும் ஆண்களை காட்டிலும் பெண்களே அதிகமாக இருக்கார்கள் இன்றைக்கி எந்த ஒரு நிறுவனத்திலும் பெண்கள் அதிகமாகவே வேலை பார்க்கிறார்கள் அதாவது இப்போ கார் ஓட்டுறதா பைக் ஓட்டுறதா சரக்கு வாகனம் அதாவது டெல்லியில் இருந்து கூட பல மாநிலங்களுக்கு ஓட்டி செல்கிறார்கள் இது மாரி பெண்கள் வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் ஆண்களை விட அவிர்களுக்கு வந்து அந்த அந்த இதில் வந்து அவிர்கள் சில குறை குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாத எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படி இருக்கையில் அதெல்லாம் அனுசரித்து போகிறாங்க ஆண்கள் அதனால் பெண்களும் ஆண்களும் சரி சமமாகத்தான் இருக்கிறார்கள்